நம்ம நாட்டில் வந்து கோழி பற்றி பேசுனுன்னா பெருவெடை கோழின்னு ஒன்று இருக்குது சிறுவெடை கோழின்னு ஒன்று இருக்குது அந்த பெருவெடைக்கோழி வந்து நாங்கள் வளர்த்துருக்குறோம் அது பெருவெடைக்கோழி எப்படின்னா சண்டை போடுற கோழி சண்டையில் வந்து ஜெயிக்கிறது தோற்குறது அந்த மாதிரி நம்ம சவால் விடுற கோழி நம்ம நல்லா தீவனம் போட்டு நம்ம நல்லா வளர்த்தோனா அதுக்கு தகுந்த பலனை நம்ம பார்க்கலாம் ஆனால் அதுக்கு நோய் உற்பத்தி ஆனால் நம்ப எப்படி கண்டுபிடிக்குனு சொன்னால் அது ஒரு செம்லம் நம்ம அது மேயாமல் சாப்பிடாம அதை என்ன செய்யுன்னு சோர்வாக ஒரு இடத்துல இருக்கும் நம்ம ஏன் இந்த இப்படி சோர்வாக இருக்குதுன்னு பார்த்தேன்னா அதுக்கு முதல்ல வளர்த்துனவங்க இருக்காங்கள்ல அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி கோழி இப்படி என்னான்னா அந்த சிறுவிடை கோழியானாலும் சரி பெருவிடைக்கோழியானாலும் சரி வளர்த்துறவங்க கிட்ட போய் கேட்டோன்னா அவங்க சில ஆலோசனை சொல்லுவாங்க இந்த மஞ்சள்தண்ணி வந்து கொஞ்சம் கலக்கி அதை வந்து அதிகமாக விடாம கொஞ்சம் கொஞ்சம் அது எவ்வளோ தண்ணி குடிக்குதோ அவ்வளோ அந்த அளவுக்கு நம்ம கொடுத்தா போதும் அது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அளவு தண்ணியை கொடுக்கலாம் இல்லைனா வேப்பத்து தழைய நல்லா அரைச்சி நைசாக பண்ணி அதில் வந்து கொஞ்ச கலக்கி கொஞ்ச அது வாயை நம்ம பிடிச்சி அதில் விழுதுறமுட்டும் அதில் வாயில் போட்டு அதையும் கொடுக்கலாம் வேறு வைத்தியமும் இருக்குது நம்ம அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கல்லாம் வைத்தியம் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை